எனக்கு வந்து சமைக்கிறத்துக்கு எப்போ நான் ஸ்டார்ட் பண் ஆரம்மித்தேன் அப்படினா எங்கள் வீட்டில் ஒரு தடவை வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாேருமே வெளியே போய்விட்டாங்க தம்பி நான் மட்டும் தான் இருந்தேன் அப்போ வந்து எனக்கு ரொம்ப பசிச்சிச்சு தம்பியுமே கேட்டான் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம அம்மா சமைக்கிறத நம்ம எப்போது பார்த்துட்டு இருந்திருக்கோமே அம்மா சமைக்கும்போது நம்ம பக்கத்தில் தான உக்காந்து இருப்போம் நம்ம கொஞ்சம் சமைச்சி நம்மளும் சாப்பிட்லாம் தம்பியும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சமைத்தேன் சமைக்கும்போது நல்லா வராதுன்னு தான் நினைச்சேன் ஆனால் சாப்பாடு சமைக்கும் போது தண்ணியெலாம் கையில் ஊற்றிக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ரோ ஃபஸ்ட் டைம் சமைக்கும்போது ரொம்ப கையெலாம் எரிஞ்சுது ஆனால் அப்புறம் சாப்பாடு சாப்பிடும்போது தான் தெரியுது தம்பி சொன்னான் அம்மா சமைக்கிற போல சமைச்சுருக்கந்த ஆனால் சாப்பாடுதான் கொஞ்சம் அழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அப்புறம் அம்மாகிட்ட அம்மா வந்தோவுன்ன நான் சொன்னேன் அம்மா நாங்கள் சமைச்சு சாப்பிட்டோம் அம்மா நாங்கள் யார் வீட்டுக்கும் போய் சாப்பிடவே இல்லை அம்மா நானே சமைச்சேன் மா தம்பியும் நானும் சாப்பிட்டோம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாகிட்ட சொன்னேன் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு இது மாதிரி ஆம்ப்லேட் போடுறது அப்புறம் இந்த அது பொரியல் பண்ணுறது இந்த மாதிரிலாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நான் செய்ய ஆரம்பித்தேன் ஸ்டார்டிங்கில் உப்பு இருக்காது காரம் இருக்காது ஆனால் போக போக எனக்கு கரெக்டான அளவு அளவு தெரிலனா அம்மா இருக்கும் போது அம்மாகிட்ட போய் கேட்பேன் அப்படி அளம்பு அளவு பற்றலைன்னா கொஞ்சம் கையில் எடுத்து சாப்பிட்டு பார்க்கும்போது டேஸ்ட் தெரியும் அப்போ போய்விட்டு இன்னும் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிவிட்டு சமைக்கும்போது ஸ் சுவை நல்லா இருக்கும் அப்புறம் வந்து இது வந்து ஃபஸ்ட் நான் ஒரு பொழுது போக்காகதான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் எனக்கு வந்து சாப்பாடு மேலே சமைக்கும்போது சமைக்கிறதில் கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் வந்துடுச்சு அப்புறம் நம்ம சமைச்சு நம்ம சாப்பாடு போட்டால் அவங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அப்பா முகத்தலாம் பார்த்தேன் நான் சமைக்கிறது எங்கள் அப்பாவுக்கும் பிடிக்கும் எங்கள் அம்மாவுக்கும் பிடிக்கும் அப்புறம் என் தம்பிக்கும் பிடிக்கும் அப்புறம் எதாவது சாப்பாடு எதாவது பிஷ்ஷு அப்புறம் அந்த மட்டன் சிக்கன் இதெலாம் எடுத்துகிட்டு வந்தால் அம்மா கழுவி என்கிட்ட தந்துவிடுவாங்க நான் போய்விட்டு என் என்னென்ன எப்படி சமைக்கணுமோ அம்மாகிட்ட கேட்டுப்பேன் அம்மா வந்து சொல்லுவாங்க இதை இதை சமைம்மா இப்படி சமைம்மா கொஞ்சம் இதில் வந்து உப்பு கம்மியாக போடு இதில் உப்பு இருக்கும் அப்பெல்லாம் சொல்லுவாங்க நானும் அம்மா சொல்றதை கேட்டுக்கிட்டு நானும் சமைப்பேன் சமைச்சுட்டு அப்பாவுக்கு சாப்பிட போகும் போது அப்பா ரொம்ப பெருமையாக என்னை சொல்லுவார் தம் பாப்பா எவ்வளோ சூப்பராக சமைச்சுருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அம்மாவோட சமையல் கூட நல்லா இருக்காதான் என்னோட சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லுவாங்க அதெலாம் எனக்கு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பக்கத்து வீட்லெலாம் என்ன சமைக்க கூப்பிடுவாங்க பிரியாணி சமைக்கலாம் கூப்பிடுவாங்க நானும் போய்விட்டு சமைச்சுட்டு வருவேன் பக்கத்து வீட்டில் உள்ள அண்ணனும் சொல்லுவாங்க நல்லா சமைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவங்க எனக்கு சமைக்க கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் பக்கத்து வீட்லெலாம் சமைக்கிற அளவுக்கு நம்ம வந்து சமைக்கு நல்லா சமைக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம நாட்டில் வந்து பெண்கள் மட்டும்தான் சமைக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை ஆண்களும் இப்போ சமைக்கிறாங்க பல்வேறு நாடுகள்ல ஆ பெண்களை விட ஆண்கள்தான் அதிகமாக சமைச்சுட்டு இருக்காங்க செஃப்யெலாம் செஃப்யெலாம் ஆகிருக்காங்க ஆண்கள் பெண்களை விட அதிகமாக சமைக்கிறவுங்க பெ ஆண்களும் இருக்காங்க ஆண்களை விட அதிகமாக சமைக்கிறவுங்க பெண்களும் இருக்காங்க ஆனதுனால் இந்த நாட்டில் யாருமே தாழ்ந்தவங்க இது யாருமே கிடையாது எல்லாேருமே சமம் தான் ஆணும் பெண்ணும் இருபாலரும் எப்பொழுதும் சமம் தான்